அரசியல் பதற்றத்தை உருவாக்குவதுக்காக சிலர் வந்து மதத்தை பயன்படுத்திக்கிறாங்கள் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க அது வந்து எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது ஏன்னா வந்து நம்ம நியூஸ்லாம் கூட பாத்திருப்போம் என்னன்னா வந்து இந்த மதத்துக்காரவங்க தான் வந்து கொரோனாவை பரப்பினாங்க இந்த மதத்துக்காரவங்க தான் வந்து உயிரை பறிச்சாங்கள் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்கள் அதில் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை ஏன்னா எந்த மதத்துக்காரவங்களுமே வந்து கொரோனாவை பரப்பணும்ன்னு நினைக்கல எந்த மதத்துக்காரவங்களும் வந்து இன்னொருத்தவங்கள் வந்து உயிரை பறிக்கணும் அப்படினும் நினைக்கல எல்லோருமே எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா மதத்துக்காரவங்களும் நினைக்கிறாங்க மதத்தை வணிகமாகவும் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்றதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது உடன்பாடு கிடையாது அது வந்து பொய்யின்னு தான் நான் சொல்லுவேன்